நம்ப வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபர் யாருனால் நம்ம குழந்தைங்க தான் நம்ம குழந்தைங்க விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நல்ல தாய் தந்தையராக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா தாய் தந்தையோடய ஒரு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசைதான் எனக்கும் அவலை ஒரு நல்ல ப கல்லூரியில் கல்லூரியில் சேர்த்து அவளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நானுன்னு இல்லை எங்கள் மொத்த குடும்பமும் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வந்து நிறைய ப நிறைய பேர் வந்துட்டு பாதிலையே படிப்பை வந்து விடவேண்டிய நெலமை வந்தது அது எதனாலேனா தன்னுடைய கு குடும்ப சூழ்நிலையினால் தான் காரணம்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லை கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்னும் எட்டாமல் இருக்குது இந்த இதில் கூட எட்டாமல் இருக்குது அப்படி அந்த கல்வி அறிவு கொடுக்கணுன்னு அவங்க நினச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த வசதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து கம்மி வசதியாக இருக்கவர்கள்லாம் நல்ல கல் கல்வியை வந்து அவங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்ற தந்தை தாய் தந்தை குடும்பத்தினரும் இருக்காங்க அந்த வகையில் என் குழந்தைக்கு நான் முடிவு பண்ணிணது வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட துறையில் வந்து அவள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த தனிப்பட்ட துறையில் நான் அவளுக்கு அபாகஸ் அப்படிங்கிற ஒரு தனி தனி பயிற்சியை வந்து நான் அவளுக்கு பரிந்துரைத்தேன் அவள் குழந்ததான் எந்த ஒரு காரியத்தை வந்து நம்ப ஒரு குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசில் நம்ப அதை பழக்கி விடறோமோ அது ஐம்பது வயது ஆனாலும் அதேமாதிரி தான் இருக்கும்கிற அந்த பழமொலிய நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை அதை எடுத்துக்கிட்டு தான் என்னோடய அஞ்சு வயசு குழந்தைக்கு நான் அபாகஸ் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட பயிற்சியில் வந்து அவளுக்கு சேர்த்துனேன் அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கனா எங்கே சேர்த்துறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது ஏன்னால் நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து இந்த பயிற்சி தர தர கல்லூ க கல்விகள் எல்லாமே கொஞ்சம் தொலைவாக இருக்குது அந்த தூர தூரத்தை காட்டி எங்களால் போய் விட முடியல அதே மாதிரி குழந்தைக்கு நல்ல அறிவாக இருக்கணுங்கிறதும் ஆசை அதனால எந்த பயிற்சியை வந்து எந்த பயிற்சி தர இடத்த வந்து தேர்வு செய்யறது அப்படின்னு ரொம்ப கொழப்பமா இருந்தது அதுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கெங்கே யார் யார் படிக்கிறாங்கன்னு சொல்லி விசாரிச்சு அந்த இடத்துக்கு என் குழந்தைய வந்து நான் சேர்த்துவிட்டேன் இந்த சேர்த்துவிட்டதுல வந்து ஒரு முக்கிய முடிவு தான் ஆனால் இதுக்கப்புறம் இருக்குது என்ன ஆச்சுனால் என் கொழந்தை அங்கே போகமாட்டேன்னு ஒரே அடம் நாங்கள் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறுபாய் போல நாங்கள் பணமாக கட்டிவிட்டோம் நுழைவு கட்டணமாக கட்டிவிட்டோம் அதுக்கு அவங்களுக்கு தேர்வுக்கும் கட்டிவிட்டோம் பணம் கட்டிவிட்டோம் ஆனால் என் கொழந்தை போகமாட்டேன்னு ரொம்ப அழுகை இந்த நேரத்தில் தான் நான் முடிவெடுக்க வேண்டியதாக இருந்தது அவளுக்கு நான் அந்த பயிற்சிலிருந்து நான் முற்றிலும் நிறுத்தணுமா இல்லை அவள் கொழந்தை அவளுக்கு அந்த இது தெரியாதுங்கிறதுனாலே நான் அவளை எப்படி நான் அதை தொடர வக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல எனக்கு முக்கியமான ஒரு முடிவெடுக்கிற ஒரு சூழலாக இருந்தது அவள் ஏன் அழறா எதுக்காக அழறான்னு சொல்லி நான் நிறையா காரணங்கள் இருந்தது அந்த காரணத்தைலாம் நான் ஒன்றொன்னா நானும் என் குடும்பத்தினரும் சேர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம் அவள் என்றைக்கி நான் அந்த க்ளா அந்த பயிற்சியை வந்து நம்ப சேர்த்துனோமோ அன்றையிலருந்து பள்ளிக்கும் செல்ல ரொம்ப அழுதா ஸோ அது எவ் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா அந்த பயிற்சி தனிப்பட்ட பயிற்சி அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு முறை தான் நடக்குது அந்த ஒரு முறை வந்து செவ்வாய்கிழமையா இருக்கலாம் இல்லைனா சனிக்கிழமையாக இருக்கலாம் அந்த செவ்வாய் சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நேரமுங்கிறது செவ்வாய்க்கிழமை அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் சனிக்கிழமை பத்துலேருந்து பன்னெரெண்டு வரைக்கும் இதனால சனிக்கிழமை அவளுக்கு எப்போதுமே கல்லூரி விடுமுறையாக இருக்கறனால நான் சனிக்கிழமை சேர்த்தல ஏன்னால் சனிக்கிழமை வீட்டில் அவள் ஓய்வெடுக்கணும் ரெண்டு நாள் நல்லா வீட்டில் ஓய்வெடுத்துகிட்டு அடுத்த வாரத்துக்கான பள்ளியை தொடரணும் அப்படிங்கிறதுனால சனிக்கெழமை சேர்த்தல நான் செவ்வாய்கெழமை தான் சேர்த்துருந்தேன் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது அவள் அழறா பள்ளிக்கும் செல்ல அழறா பயிற்சிக்கும் செல்ல அழறான்னு நான் ஒரு அம்மாவாக அவளை நிறுத்திவிட்டு நான் கல்லூ பள்ளியை மட்டும் தொடர செய்யணுமா இல்லை அவள் அழுதாலும் பரவாயில்ல அவளுக்கு வந்து இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைச்சு நான் அவளை தொடரச் செய்யணுமா அப்படிங்கிறது தான் இதுக்காக நான் நிறைய பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டேன் நான் மொதலில் நம்ப ஆலோசனை கேட்கக்கூடிய ஆள் வந்து நம்ப கணவராக தான் இருப்பாங்க அப்போ நானும் என் கணவரும் பேசும்போது இது வந் இந்த பயிற்சி வந்து அவங்க வாழ்க்கைய வந்து முன்னேற்றணும் முன்னேற்ற தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவளை வந்து தொடரணும்னு தான் நாங்கள் முடிவெடுத்தோம் அதே மாதிரி பெரியவங்கள் வீட்டில் இருக்காங்க தாத்தா பாட்டி என் குழந்தையோட தாத்தா பாட்டி என்னோடய மாமனார் மாமியார் என்னோடய அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் கேட்குறப்போ குழந்தைக்கு வந்து இது கத்துக்கிற வயது இல்லை இன்னும் நிறைய வயது இருக்குது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆனால் அவள் கத்துக்குவாள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க சரி தாய் தாய் தந்தையை விட பாசம் உள்ள ஆ ஆள் யாருனால் அவங்களோட தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க தாத்தா பாட்டியாக இருந்து பார்க்குறதுல அவங்க அனுபவம் அந்த அனுபவத்தில் அவங்க சொல்கிறாங்க ஒரு கொழந்தை வந்து எங்கேருந்தாலும் நல்லா படிக்கும் அதை தனியாக பயிற்சி அனுப்பிச்சி தான் படிக்கணும்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி நான் இதை வந்து அவங்க ஆசிரியர்கிட்ட வந்து கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னால் நீங்கள் இதை அனுப்புவது தான் பரவாயில்லைன்னு சொன்னாங்க அப்போது இவங்க எல்லாத்தோடய ஆலோசனையும் ஒரு ஒரு கோணத்தில் இருந்தது அதே மாதிரி நான் என் நண்பர்கள்கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி என் நண்பர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் கொழந்தைக்கு என்ன பிடிக்கிதோ அதை செஞ்சு கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள் நீங்கள் பண்ணுறது கரெக்ட்டுதான்னு அதை புரிஞ்சுக்கிற வயது இப்போது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் ஆலோசனை செய்த ஆட்கள் என் கணவர் என் குடும்பத்தினர் ஆசிரியர் நண்பர்கள் அப்போது இவங்க எல்லோருமே அவங்களோ அவங்களோட ஒரு கோணத்திலேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க அதை நான் எடுத்துகிட்டு என் குழந்தைக்கிட்ட நான் கேட்டேன் கடைசியாக என் குழந்தைக்கிட்ட கேட்டேன் ஏன் உன்னால் இந்த பயிற்சியை எடுத்துக்க முடியிலை அப்படின்ட்டு கேட்டால் எனக்கு அது பிடிக்கலை எனக்கு எனக்கு வந்து அது பிடித்தமான ஒரு பயிற்சியாக இல்லை நான் பள்ளியிலையும் கல் பள்ளியிலையும் நான் எழுத தான் செய்கிறேன் அங்கேயும் நான் எழுத தான் செய்கிறேன் எனக்கு வந்து இது பிடிக்கலைன்னு சொன்னாள் எனக்கு எனக்கு வந்து என்ன சொல்வதுனே தெரியிலை ஒரு குழந்தைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து நம்ப செய்யணுமா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் அதுக்கப்புறமா என்கிட்ட ஒன்று சொன்னாள் அவளே வந்து ஒரு விடையும் கொடுத்துட்டா இந்த இந்த இதுக்கு அப்போ ஆலோசனை அப்படிங்கிறது என்ன விடைன்னு நான் சொல்லிடறேன் என்ன விடைனால் எனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நான் கேட்குறேன் அம்மா எனக்கு நீங்கள் நீங்களே சொல்லித்தாங்கம்மா பயிற்சியை நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் முதல்ல கற்றுக்கிறேன் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்பறம் நான் வந்து பயிற்சிக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த பதில் வந்து என்னை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது அதை கேட்டு எனக்கு ரொம்ப ம மகிழ்ச்சியா இருந்தது நெகிழ்ச்சியாவும் இருந்தது ஏன்னால் ஒரு கொழந்தை கொழந்தை வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி சொல்லுறப்போ எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைதான் செய்யணும்னு நினைப்பாங்க அதனாலே நான் ஆலோசனை அப்படிங்கிறது நம்ப என்ன என்ன என்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல இருக்குது நம்ப யாருக்காக நம்ப ஒரு முடிவெடுக்குறோம் அந்த முடிவு நம்ம யாருக்கிட்டே கேட்டால் கரெக்டாக இருக்கும் அது சரியாக இருக்கும்கிறது நம்பளை நம்ப தான் அதை தேர்வு செய்யணும் அப்போ என்னோடய இதில் நான் வந்து முக்கியமான எடுக் முடிவு எடுக்க வேண்டியது யாருக்காகனால் என் குழந்தைக்காக தான் அந்த குழந்தைக்காக நான் முடிவெடுக்கிறப்போ ஆலோசனை எல்லோரும் தான் சொன்னாங்க நம்ப குடும்பத்தினர் நண்பர் நம்ப கணவர் எல்லோரும் தான் சொன்னாங்க ஆனால் யாருக்காக முடிவெடுக்கிறோமோ அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கணும் யாரையும் புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடைய முடிவு என்னோடைய பதிலும் அதுதான் அதனாலே ஆலோசனை கேட்குற ஆட்கள் வந்து கண்டிப்பாக நம்மளோட கணவர் நம்ப குடும்பத்தினர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நன்றி